நான் ஸ்ரீவைகுண்டம் ஊரில் வசித்து வருகிறேன் வசித்து வருகிறேன் ஆனால் நான் வந்து எனக்கு என் கூட பிறந்தவங்கள்லாம் ஆறு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைகள் இந்த ஆறு பேரும் ரொம்ப எப்போதும் மகிழ்ச்சியாக தான் இருப்போம் ஆனால் கஷ்டம்தான் சாப்பிட கூட வழி இருக்காது ஒரு அம்மா வந்து மீன் சட்டி எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணி நாங்கள் சாப்பிட்டா தான் எங்களுக்கு சாப்பாடு உண்டு அந்தளவுக்கு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்போ க நாலு பையங்க ஒரு பையனும் அஞ்சு பொண்ணும் பெற்றெடுத்துட்டாங்க ஆறாவது பொண்ணு பெற்கும் போது திருவிழா வந்துவிட்டது அப்போ எல்லோரும் சவுளி எடுக்கணும் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் எல்லோரும் ஓடுகிறாங்க என்னோடய தாயாருக்கு இந்த பிள்ள வலி வந்து தாங்க முடியாமல் வீட்டில் கிடந்தாங்க அப்பொழுது என்ன செய்யணுன்னு எங்களுக்கு ஒன்றும் ஓடலை நாங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு என்ன விவரம் தெரியும் அந்தால பக்கத்து வீட்டில் உள்ள பொம்பளையாவில் கூட்டு வந்து பார்த்ததுல இவள் பெற்றுடுவா அப்படின்னு சொல்லிட்டு தலை முடி எடுத்து எங்கள் அம்மா வாய்க்குள்ளே வச்சு திணிச்சாங்க நான் முக்கி எங்கள் அம்மா பெற்றாங்க வீட்லேயே பிறந்தா ஒரே ஒரு குழந்த அது ஏழாவது குழந்த ஏழாவது குழந்த பிறந்தவொன்னே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இவள் பிறந்த பிறகாவது ஒரு நிம்மதியாக இருப்போன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதே மாரி கடவுள் எங்களுக்கு கண் முழித்து பார்த்தாரு தலைகீழா பெற பிறந்தா தலைகீழாக பிறந்தவொன்னே தரணி ஆளுவா அவள் நல்லா இருப்பால் அப்படின்னாங்க அவளை மேற்கொண்டு படிக்க வைக்கணும் அந்த ஆசையில் எல்லோருமே படிப்பை கொஞ்ச கொஞ்ச நிற்பாட்டிட்டு நான்லாம் அஞ்சாங்கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் நாலாவது பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தில் வளர்ந்துருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் ரெண்டு கிலோ அரிசி வச்சாலும் ஆறு மணிக்கெல்லாம் சோறு இருக்காது அந்த ஒரு நாளும் நைட்டு ஃபுல்லாக சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தான் நாங்கள் இருக்கணும் அவ்வளோ கஷ்டத்தில் வந்து நாங்கள் வாழ்ந்து வந்தோம் அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்து வந்தாலும் எனக்கு வந்து பத்தொம்போது வயசு ஆன பிறவு என்னோடய தாயார் கட்டி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க கல்யாணம் காட்சி வேண்டாம் நான் ஒரு சிஸ்டராக போகணும் ஆனால் எனக்கு ஒரு படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறனால என்ன வந்து சிஸ்டராக எடுத்துக்கிட விருப்பமில்லாமல் ஆக்கிட்டாங்க அதனால் நான் இருந்து என் தாய் வீட்டில் அந்தால் கட்டி கொடுக்க தான் ஆசைப்பட்டு எனக்கு இருபத்திரெண்டு வயசுலேயே கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்து நான் அந்தால் அங்கே போனேன் அங்கே போன நேரம் என்னோடய மாப்பிள்ளை இறந்து போனாங்க ஒரு மகனுக்கு வயசில் வயிற்றில் இருந்தது இந்த மகனோட வளைகாப்பு போட்டு இங்கே கூட்டு வந்தாங்க இந்த மகனோடய தான் இங்கே வந்து உட்காந்தேன் அந்த குழந்த பெற்றெடுத்தேன் ஜனவரி இருபத்தி ஆறு பெற்றெடுத்து வீட்டில் இருந்தேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஓயாமல் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க ஆனால் இருந்தாலும் என்னோடய பிள்ளைய பார்க்கணுங்கிற ஒரு இதில் என்னோடய மா மாப்பிள்ளை நான் விட்டேன் அந்த வருஷத்துலே பத்தாவது மாசம் இறந்து போனாங்க இறந்து போனதுனால் இந்த இதை பிள்ளைய எப்படி வளர்க்கப் போகிறோம் நான் தாய் வீட்லேயும் கஷ்டம் அப்படிங்கிறதுக்காண்டி வீட்டில் இருந்தேன் தீப்பெட்டி ஒட்டுவேன் தீப்பெட்டி ஒட்டி அப்படியே அந்த மகனே வளர்த்தேன் வளர்த்து வாலிபம் ஆக்கி இன்றைக்கி பதினெட்டு வயசாகுது அவனுக்கு அவனை படிக்க விடாம ஆக்கி ஒரு கேஸ் ஆயிட்டு பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு முடுக்கு கிடக்கு அந்த முடுக்கு எனக்கு சொந்தன்னாங்க உங்களுக்கு அந்த முடுக்குக்கும் சொந்தமில்லைன்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பாயிட்டு ஆனால் இருந்தாலும் எங்களை கூட பார்க்காம எங்களை போலீஸ் அரஸ் பண்ணி ஸ்டேஷனில் கொண்டு வச்சிட்டாங்க வச்ச நான் அழுதோம் அழுதோம் எங்கள் குடும்பத்தில் பத்தொம்போது பேரை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க அவ்வளோ கண்ணீரில் மிதந்தோம் அழுதோம் கடவுளே இந்த நிலமைக்கு இருக்கோம் இதோடய உயிரோடய இருக்கோம் போகணுமா அப்படின்னு நினச்சோம் ஆனால் இருந்தது நம்மளால் நம்ம குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அழுதேன் ஒரே அழுகை அழுதேன் அழுது ஒரே பொலம்பல் கடவுளே இன்றைக்கி நாங்கள் இந்த நிலமையில இருக்கும் போது நாளைக்கு நாளைக்கு இந்த நிலம எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே கெட்டியா பிடிச்சு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு எங்கே போனாலும் ஏயேசுவே எனக்கு கூட வரும் எனக்கு துணையா வரும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் இப்படியே கேட்பேன் கேட்கம் போது இந்த வருடம் போன வருடம் நடந்த சம்பவத்தோடய இந்த வருடம் அதுக்கு கிறீஸ்மஸ்னு ஒரு விழா கொண்டாடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னகூட்டியே எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் வெள்ளம்ன்னு ஒரு நோய் வீய் வந்து எல்லா ஊரையும் அழித்து போட்டு எனக்கு பொய் சாட்சி சொன்னவன் கூட அந்த வெள்ளத்தில் மிதந்து தர்மம் எடுக்காத குறையா தட்டை தூக்கிட்டு என் கண் முன்னால் வந்து சாப்பாடு கேட்டாங்க நான் போய் தாலுக்கா ஆபிஸில் சண்டை போட்டு ஒரு சோற்றை கொண்டு வந்தேன் அந்த சோற்றை எல்லோரும் பரிமாறி சாப்பிட்டாங்க அப்பொழுது கடவுள் எனக்கு என்ன நிம்மதி கொடுத்தாருன்னா எங்கிட்ட வம்பு பண்ணி சண்டை போட்டவங்களே எங்கிட்ட வந்து தருமம் எடுத்துட்டு வந்து சோறு கேட்காங்களே பையங்க மூணு பையங்க அவங்களுக்கு இருந்தாலும் என் கண்ணு முன்னால் வந்து ஒரு சட்டியை தூக்கிட்டு வந்து சோறு தாங்கன்னு கேட்காங்க அப்போ எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் கடவுள் என்னையும் கை விடலை நான் கூட எவ்வளோவோ பிரச்சனையில் இருந்தாலும் அவர் எனக்கு துணையா வந்தார் ஒரு தங்கச்சியை திருச்செந்தூரில் கட்டி கொடுத்துருக்கேன் ஒரு தங்கச்சியை தூத்துக்குடியில் கட்டி கொடுத்துருக்கேன் என் மாப்பிள்ளை இறந்தவொன்னே ஒரு பத்து பவுன் நகை என்கிட்ட இருந்துச்சு அந்த நகையில் வம்பாக்கலை என் தங்கச்சிவோ நல்லா இருக்கணுன்னு மாப்பிள்லை பார்த்து கட்டி கொடுத்தேன் கட்டி கொடுத்தவொன்னே இப்போ அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கும் என்னோடய கணவர் போனவொன்னே நான் எதித்து வந்தாலும் கூட என்ன பார்த்தவங்க ஒதுங்கிக்கிடுவாங்க அப்போ வெளியே போகவே முடியாத அளவுக்கு இந்த பத்தொம்போது வருடமும் வாழ்ந்து முடிச்சிட்டேன் இனிமேல் மகனோட பாசத்தை பார்க்கணுன்னா அவனோடய பாத கேஸில் மாட்டிருக்கான் பயமாக இருக்குது அவர் வருவார் எனக்கு துணையா இருப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடயா இருக்கேன் இதுக்கு மேலேயும் உலகத்தில் வாழணுன்னா கடவுளோடயா நம்பிக்கை இருக்குது கடவுள் எங்களுக்கு துணையா இருப்பாருன்னு நம்பிக்கையோடய இருக்கோம் இன்னும் மேலும் மேலும் எங்கள் புள்ளைவோல கஷ்டப்படுத்திகிட்டே பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தீர்வு வழங்குவாரோ எங்களுக்கு தெரியலை ஒவ்வொரு நாளும் இப்படி வாழணுமா இப்படி இருக்கணுமான்னு சொல்லி தான் இருக்கோம் அதுக்கு கடவுள்கிட்ட நம்பிக்கை இருக்கற மாதிரி நீங்களும் எல்லோரும் எங்களுக்கு உதவியா இருப்பீங்க ஏன்னா வெள்ளத்தில் போனவங்க வெள்ளத்தில் போகாமல் இன்றைக்கி உயிர் பிழைச்சிருக்கோம்னா அப்போ கடவுள் இன்னும் வாழணுன்னு வச்சிருக்கார் அதுக்காக நாங்கள் வாழாமல் போகல வாழ்ந்துகிட்டே இருக்கோம் இன்னும் இன்னொரு தங்கச்சி திருச்செந்தூரில் கட்டி கொடுத்தேன் அந்த திரு தங்கச்சி இருக்கா அவள் வந்து ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ண வந்தாலும் இப்போ அவளுக்கு ஒரு பில்லி சூனியம் கேட்டு கலவ வச்சி அவள் மாப்பிள்ளை தொழிலுக்கே போக விடாம அவளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கார் அப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி நாங்கள் பிழச்சி நாங்கள் பொம்பளைலாக கிடந்து வந்தாலும் கடவுளும் எங்களுக்கு துணையா இருக்க போய் தான் நாங்கள் செய்தோம் ஆனால் இவங்கள்லாம் மூலையில் கிடந்துக்கிட்டு கெட்ட சூனியன் இது அதுன்னு செஞ்சிக்கிட்டு அவங்க லாந்துகிறாங்க உலகத்துல லாந்திக்கிட்டு தான் இருக்காங்க கடவுளோடய தீர்ப்பு அவங்களுக்கும் வழங்கணும் நான் இருப்பேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்போ சாதாரணமாக எங்களுக்கு ஈஸ்டர்னு நாற்பது நாள் விரதம்புடுதாங்க ஆனால் நாங்களோடய எங்களோடய விரதம் வந்து எப்போதும் அவருக்கு இருக்கும் நான் பிறந்து வளர்ந்து பதிமூணு வயசிலேருந்து எனக்கு இந்த பழக்கம் உண்டு எப்போதும் சாப்பிடாம இருந்து அவருக்காக வேண்டுவேன் அது தான் என் குடும்பத்தை ஆசிர்வதித்துக்கிட்டே வருது ஆனால் இருந்தாலும் என் பக்கத்தில் இருந்து சிற படுத்துகிறவங்கள எப்படிதான் போகப் போகிறாங்கன்னே எனக்கு தெரியலை கேஸுலேயும் விடுதலை பெற்று நான் வந்துட்டேன் வந்தும் இன்னும் எனக்கு விட மாட்டுக்காங்க அவர் எனக்கு துணையா வருவாருன்னு நம்பிக்கையோடய ஜெபிக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நீங்களும் ஜெபிங்க உங்களுக்கும் கிடைக்கும் இன்னொரு அக்காவை கட்டி கொடுத்தோம் அந்த அக்கா தலமகா அவளோடய மாப்பிள்ளை இறந்து போனாங்க ஆனால் அவங்க மெஜாட்டியாக பேசுவாங்க எதுலேயும் இந்த தெருவுலேயுமே எங்களை ஒரு புறக்கடிச்ச மாரி பார்ப்பாங்க ஆனால் எங்கள் ம மச்சான் வந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த ஊரில் கொஞ்சம் கிடு கிடுன்னு ஆடும் அவங்களுக்கும் ஒரு சிறிய நோய் வந்துச்சி சிறிய நோயினாலும் காட் கொண்டா போய் டாக்டர் பார்க்காத டாக்டர் பார்த்தேன் அழைஞ்சி திரிஞ்சி எங்கள் அக்காவுக்கு படிப்பறிவு இல்லைன்னவொன்னே அவளால் பார்க்க முடியல நான் கூட்டுக்கிட்டே அழைஞ்சேன் அழைஞ்சு கடைசியில் அவர் உயிரோடய நின்றுட்டு அந்தால அந்த ஊருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் ஊரில் ஒரு வரின்னு ஒன்று போடுவான் அந்த வரி இருபத்தி மூணாயிருபா நீ கெட்டினா தான் எடுப்பேன் அப்படின்டான் அதனால் உடனே அந்த வரியும் நான் கட்னேன் கட்டி உடனே அடக்கம் எடுத்தேன் அப்போமாவது இந்த பிள்ளையல் நல்லா வாழுமேன்று பார்த்தேன் ரெண்டு பிள்ளையுலுமே ரொம்ப கஷ்டப்படுத்தானுவோ ரெண்டு பிள்ளையுலுமே நல்ல படிச்சிருக்கான் நல்ல வேலை பார்க்கலாம் வேலை பார்த்தாலும் அந்த பணங்களைஅவன் வச்சு செலவழிக்க முடியாத அளவுக்கு அவன் கூட ரெண்டு பேர் போய் அந்த பணத்தை பிடிங்கிட்டு அவன் போயிறான் இதுவோ விவரம் தெரியாமல் அதுவோ கொடுத்துட்டு காலம் புல்லா இப்படியே இருக்குது ஐஞ்சு வருட காலமாக இப்படியே வாழ்ந்து வருதுவோ அவருக்கு கடவுள் துண இருக்கணுன்னு சொல்லி தான் கடவுளை மன்றாடுவேன் கடவுள் நம்பிக்கை தருவார்